யோகா செய்கிறத்துக்குன்னு கரெக்டான வயசெலாம் எதுவும் இல்லை சின்ன குழந்தைங்க கூட யோகா செய்யலாம் ரெண்டு வயசு குழந்த கூட யோகா செய்யலாம் யோகா செய்கிறதன் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற பெனஃபிட்ஸுன்னு பார்த்தா நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் எல்லார் கூடயும் ஃப்ரீயாக பழகலாம் இப்போ வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லாகவே சிஸ்டம்ல நோக்கி போய்ன்னு இருக்குது நிறைய பேர் ஐடி ஜாப்ஸு அந்தமாதிரி ஒர்க் தான் பண்ணுறாங்க அவங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ப்ளேஸ்லேயே உட்காந்துக்கின்னு அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்கார்றதால அவங்களுக்கு வந்து டென்ஷன் டிப்ரஷன் இந்தமாரிலாம் நிறைய ஒரு மன அழுத்தங்கள் வருது இந்த மன அழுத்தம்லாம் போக்குறதுக்கான ஒரே சொல்யூஷன்னால் யோகா யோகா பண்ணுறதன் மூலயமாக நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகும் நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரஸ் எல்லாமே மறைஞ்சி போகும் யோகா செய்கிறத்துக்கான கரெக்ட் ப்ளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைலன்ட்டான சைலன்ட்டான ஒரு ப்ளேஸ்ல போய்ட்டு நீங்கள் உட்காந்துக்கின்னு அமைதியாக எதுவும் எதுவும் நினைக்காம நீங்கள் இருந்தீங்கனாவே உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும் நம்ம டிஸ்டிக்லன்னு பார்த்தா யோகா செய்கிறத்துக்குன்னு ஒரு ஒரு சில இடங்கள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைல ரமணாஸ்வரம் அப்படின்ற ப்ளேஸ்ல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ்ஸு அங்கேதான் வெளி நாட்டிலருந்துலாம் ஆளுங்கள் வந்து அந்த இடத்துல வந்து யோகா பண்ணி அவங்களுடைய மைண்டை வந்து ரிலீஃப் பண்ணிட்டு போய்டுவாங்க யோகா பண்ணுறதன் மூலயமா வந்து நீங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் பழகலாம் நீங்கள் டென்ஷனாகவும் டிப்ரெஷனாகவும் இருந்தால் உங்களால் பக்கத்தில் இருக்கி றவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக பழக முடியாது நீங்கள் யோகா செஞ்சு உங்கள் ப்ரைன்ல இருக்க டென்ஷனல்லாம் போக்கிட்டு கூட இருக்கிறவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக பழகி அன்பை பெறுக செய்யுங்க அன்புதானே எல்லாமே